நடைபயணோம் செய்றதுக்கு எனக்கு பிடித்தமான நிலப்பரப்பு மலை உச்சிக்கு போகறதுதான் அந்த மலை ஏறும்போது பார்த்திங்கனா இயற்கையான பச்சைப்பசேலான காடுகள் அந்த மேகமூட்டம் சூழ்ந்த இடோம் பனிப்பொழிவு அப்படியே இருக்கும் அப்படியே நடந்துபோகும்போது பார்த்திங்கனா அந்த மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும் ஒரு இதமான இந்த குளிரில் அப்படியே நடந்து போகறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே ரசிச்சிவிட்டு மலை உச்சிக்கு போய் அந்த சூரிய அந்த இதமான சூரிய ஒளியில் நம்ப வந்து இந்த பூமியை பார்க்குணும் கீழ் பகுதியை பார்க்கும்போது பார்த்திங்கனா இயற்க்கை வளங்கள் சூழ்ந்துருக்கிறது வந்து ரொம்ப இயற்கைய அழகாக ரசிக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மலை உச்சியில் உக்காந்தி அங்கேருக்குற அந்த கீழ் பகுதியை பார்த்தனு வச்சிக வீடுகள்ருக்கும் மலை பாதை இருக்கும் ரோடு இருக்கும் இதெலாம் அங்கேருந்து ரசிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே அந்த இதமான கு குருவி இதெலாம் சத்தம் இதெல்லாம் அங்கே கேட்கறது வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான பகுதி